தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்ன தொழிற்பயிற்சி வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்கு இப்போ வந்து வீட்லையே வந்துட்டு மசாலாப்பொடி அரைக்கிறது வந்து டைலரிங் கத்துக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு பியூட்டீஷியன்ஸுகாக நிறைய பண்றது அந்த மாதிரி வந்து கூடைப்பின்றது அந்த மாதிரி நிறையா வந்து தொழிற்பயிற்சிகள் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இது வந்து ஏன் வந்து நம்ம வந்து இதை பெருசாக பேசுறோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நிறைய வந்து சுயதொழில் மையம் அந்தமாதிரில்லாம் வந்து நிறைய மையங்களை உருவாக்கி அதில் வந்துட்டு படித்தும் வீட்டில் இருக்க மாணவர்கள் இல்லைன்னா வந்துட்டு பெண்மணிகள் அவங்களலாம் வந்துட்டு வேலைவாய்ப்புக்காக இந்தமாதிரி வந்து மையங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சும்மா இருக்கிற நேரம் அந்த மாதிரி வந்துட்டு வேற எதாவது ஒரு வேலை செஞ்சு நம்மளால் வந்துட்டு பணம் சம்பாதிக்க முடிகிறது இது வந்து இதுக்காக வந்து நம்ம வந் அரசு வந்து ஊக்கத்தொகையும் தருது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு வந்துட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி வந்து ஊக்கத்தொகை தருவது இல்லைனா வந்து கிட்டெல்லாம் புரொவைட் பண்றாங்க அதை வச்சு நம்ம வந்து பழகி பிராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து ஒரு சிறந்த ஒரு ஆளாக வரமுடியுது